வணக்கம் மேடம்

சொல்லுங்க மேடம் எந்த வண்டி வேணும் என்ன வண்டி என்ன கலர் ஆமாங்க எலக்ட்ரிக் பைக் இப்போது இப்போதைக்கு எங்கள் ஷோரூமில் மேடம் எலக்ட்ரிக் பைக் இல்லைங்க நாங்கள் வந்து ஹீரோ ஹோண்டா ஷோரூம் எங்கள் கம்பெனி வந்து எலக்ட்ரிக் பைக் இல்லை பெட்ரோலில் பெட்ரோலில் தான் பைக் இருக்குது மேடம் அந்த மாதிரி ஏதாது வந்ததுனால் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம் இப்போதைக்கு வாங்க உங்களுக்கு பெட்ரோல் வண்டி கூட கம்மி ரேட்டில் கிடைக்குது இங்கே அது கூட நீங்கள் பாருங்க டிவிஎஸ் கம்பெனியில் இருக்குது ஹோண்டா கம்பெனியில் ஹோண்டா கம்பெனியில் இன்னும் இது வரைக்கும் இது பண்ணல இன்னும் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரலை அது பெட்ரோல் வண்டி தான் இப்போ போயிட்டிருக்கு மார்க்கெட்டில் இன்னும் ஒரு பாக்கி இன்னும் ஒரு மாதம் ஆகும் மேடம் அது புக் பண்ணி புக் ப அப்படி வேணும்னால் புக் பண்ணுணா ஒரு மாதம் ஆகும் மேடம் உங்களுக்கு வரதுக்கு பேட்டரி பேக்கப்பு பேட்டரி மேடம் பேட்டரியில் இப்போ எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் பேட்டரி தாங்க மேடம் பேட்டரி ஒரு நல்ல பேக்கப்பாக இருக்கணுன்னா நல்ல குவாலிட்டி போனால் ஒன்றரை லட்ச ரூபாய் வரையும் சப்சிடி கூட கொடுக்குறாங்களே மேடம் கவர்மென்ட் பைக் வாங்குறதுக்காக கவர்மென்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அதுவா குளோபல் வார்மிங் அதை கம்மி பண்ணுறது தான் நம்ம எலக்ட்ரிக் பைக் போகனுன்ற கட்டாயததில் இருக்கிறோம் இப்போதைக்கு ஆமாம் சரிங்க ஒன் பாயிண்ட் பைவ் வந்துடும் மேடம் எலக்ட்ரிக் பைக் எல்லாம் இப்போது ஒன் பாயிண்ட் பைவ் லேக்ஸ் மேலே அது பைனான்ஸ் கம்பெனி தனியாக இருக்குது நாங்கள் எங்கள் பைனான்ஸ்சர் இருக்காங்க அவங்க பைனான்ஸ் கொடுத்துடுவாங்க சரிங்க மேடம் ஓகே தானே மேடம் ஓகே நேராக வாங்க ஓகே மேடம் தேங்க் யூ ஓகே ஓகே வாங்க